ஹலோ மேம் வணக்கங்க மேம் ஆமாங்க மேம் சொல்லுங்கள் மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் வந்துடுறேங் மேம் நேராக சத்தியா நகர் வந்துடட்டுங்களா மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் கண்டிப்பாக வந்துடுறேங் மேம் ஒன்பது மணிக்கு ஷா ஷார்ப்பாக அங்கே இருப்பேங்க மேம் ஓகேங்க ஓகேங்க மேம் தேங்க்யூ மேம்